ஹலோ ம் சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் ம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் ம் எடுக்கலாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ம் ஓகே மேடம் சொல்கிறேன் மேடம் இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து பேசிக் மாடல் வந்து த்ரீ ஃபிஃப்டி க்ளாஸிக்னு இருக்குது மேடம் அது வந்து நார்மல் ப்ரைஸ் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து டூ லேக்ஸு டென் தௌசண்ட் வருது மேடம் ஓகேவா மேடம் இப்போ அதில் ஆ ஓகேம்மா ஓகே மேடம் இப்போ வந்து நான் ரெண்டு ப்ரைஸுமாக சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இஎம்ஐயில் வந்து டூ இயர்ஸ்குள்ளே ப்ளான் இருக்குது நான் அது சொல்கிறேன் அது உங்களுக்கு சூட்டபுள் ஆகுதானு பாருங்கள் ஓகேவா மேடம்

ஓகே மேடம் இப்போ வந்து டூ இயர்ஸ் ப்ளான்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து டௌன் பேமெண்ட் கட்டுற மாட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி நாங்கள் வந்து ஃபை தௌசண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் டெபிட் பண்ணிக்குவோம் ஓகேவா மேடம் இது மாட்டம் டொண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு நாங்கள் டெபிட் பண்ணிக்குவோம் ஆ கலர்ஸ் வந்து இதில் வந்து ரெட் இருக்குது மேடம் கன் மெட்டல் க்ரே இருக்குது மேடம் அப்புறம் ப்ளாக் இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன கலர் மேடம் நீங்கள் வாங்கலாம்னு இருக்கீங்கள் ஒ ஓகே மேடம் ஓகே மேடம் ஓ ஓகே ஓகே மேடம் நீங்கள் வந்து இன்றைக்கு புக் பண்ணிங்கனால் உங்களுக்கு வந்து மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒன் வீக்கில் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிருவேன் மேடம் ஓகேவா மேடம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஷோரூம்க்கு நேராக விசிட் பண்ணுங்கள் மேடம் அங்கே வந்து நீங்கள் வரும்போது யாரு பெயரில் வந்து பைக் எடுக்க போகிறீங்களோ அவங்களோட ஒரு பாஸ்ப்போட் சைஸ் ஃபோட்டோ பேங்க் டீட்டைல்ஸு ஒரு ப்ளாங்க் செக்கு இதெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறிங்களா மேடம்

ஓகே மேடம் ல உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் வந்து பஸ் ஸ்டாண்ட் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல மேடம் ஆ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டெய்ட்டாக வந்தீங்கனா ஒரு ஃபஸ்ட் ரைட் எடுத்தோன்னே நம்ம ஷோரூம் இருக்குது மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் இல்லை மேடம் இல்லை மேடம் எதுவும் பிரச்சின இல்லை ஓகே ஓகே தேங்க் யூ மேடம்